ஆ சொல்லுங்க ஆ ஆமாங்க ஆ சரிங்க சரி சரி அப்படிங்களா சரி சரிங்க சரி நீங்கள் எப்போ ஃப்ரீயாக இருப்பீங்க சொல்லுங்க நான் நேரில் வந்து பார்க்கறேன் சரிங்க சரிங்க இப்போதிக்கி எர்த் அடிக்கிறதுக்கு வேணால் நான் ஒன்று சொல்கிறேன் தயவுசெய்து இப்போ சின்ன குழந்தைங்கள யாரும் விட்டுற வேண்டாம் கொஞ்சம் தண்ணி இருக்கிற பக்கமாக போக வேண்டாம் சரிங்களா சுச்ட்சு பாக்ஸு வந்து பாக்ஸே மாற்றணுங்களா இல்லை சுச்ட்சு மட்டும் மாற்றினா போதுமா

சரி சரி பாக்ஸோடு மாற்றிர்லாங்க அது வந்து என்ன ஒரு என்ன ஒன்று ஒன் ஃபிஃப்டி ஒன் சிக்ட்டி வரும் ஒரு பாக்ஸு ஆ சுச்ட்சியும் அதே மாதிரியே என்ன டொண்ட்டி தேர்ட்டி வரும் உங்களுக்கு பிராண்டடாக போட்டு கொடுத்துர்லாம் எந்த பிரச்சினையும் வராது லைஃப்லாங்காக இருக்கும் வாட்டர் ப்ரூஃபே போட்டுடலாங்க ஏன்னால் எர்த் அடிக்குகிறீங்க ஆ நம்ம வாட்டர் ப்ரூஃபே போட்டுக்கலாம் ஒன்றும் எந்த பிரச்சினையும் வராது சரிங்களா வேறு ஏதாச்சுங்க விட்டு விட்டு வருதுங்களா அதெலாம் ஒரு பிரச்சினையும் இல்லைங்க நான் வந்து பண்ணி கொடுத்துக்குலாம் அதுதான் நீங்கள் டைம் இப்போ நாளைக்கு வர சொல்லிவிட்டிங்ன்னா நீங்கள் ஃப்ரீயாக இருந்து பார்த்துட்டு கூப்பிடுங்க ஓகேங்களா எந்த பிரச்சினையும் இல்லை ஆ எர்த் அடிக்கிறது வந்து இப்போ சின்ன பசங்கள் இந்த மாதிரி பக்கத்து வீட்டில் இருந்து வருதுங்களா இல்லை உங்க வீட்டில் இருந்து வருதுங்களா

பக்கத்து வீட்டில் இருந்து வருதுங்களா சரி சரி சரி கரெண்ட்டு விட்டு விட்டு வருது எர்த் அடிக்குது சரி சரிங்க சரி இப்போ அது ய ஏ எந்த இடத்துல எர்த் அடிக்குதோ அந்த இடத்துல பசங்கள் யாரும் போக வேண்டாம் ஆ கொஞ்சம் மேனேஜு பண்ணிக்கோங்க நான் வந்துடுவேன் முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ சீக்கிரமாக வர முடியுதோ வந்துடுவேன் கரெண்ட்டுங்களா எங்கே கரெண்ட்டு கம்பம் பக்கத்தில் காற்றடிக்கும் போது வருதுங்களா இல்லை எனி டைம்மு இப்போ இதே ப்ராபளமாக இருக்கா இல்லை அப்போ அப்போ விட்டு விட்டு வருதுங்களா சரி சரிங்க அதுதாங்க கரெண்ட்டை காற்றுல ஆடும் போது அடிக்குதுங்களா ஃபோஸ்ட்மார்க்கில் வந்து நமக்கு வந்து ஒயர் லூசாக இருக்கும் டைட் பண்ணிக்கலாம் அப்படி இல்லைனா நம்ம ஒயரில் ஏதாச்சும் ஒரு மிஸ்டேக்காக இருக்கும் ஒயர் தாங்க மாற்றுற மாதிரி இருக்கும் ஒயரு மாற்றணும்னா மீட்ரு கணக்கு தான் இப்போது ஒரு மீட்ரு எடுத்துகிட்டீங்கனா ஓ ஒரு மீட்ரு என்ன பத்து ரூபா பன்னெண்டு ரூபா வரும் சரிங்க வீட்டில் இருந்து எப்படி இருந்தாலும் மேக்சிமம் ஒரு முன்னூறு நானூறு நூறு இரநூறு மீட்ரு இருக்கும் பார்த்து ஒயர் வாங்கிற மாதிரி இருக்குங்க ஆமாம் ம் அந்த மாதிரி இருக்கும் வேறு எதாச்சு ப்ராபளம் இருக்குங்களா மொத்தமாக இப்போ நீங்கள் எவ்வளோ வருன்னால் காஸ்டை பொறுத்துங்க நான் வந்து பார்த்துட்டு இப்போ ஒயர் மாற்றணுன்னா ஒயருக்கு குவான்டிட்டி இருக்குது இப்போ உள்ள செம்பு கம்பின்னு ஒன்று சொல்வாங்க பார்த்தீங்களா அது வந்து ஒரு அஞ்சு இருந்துச்சுனால் அதுக்கு ஒரு குவான்டிட்டி அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும் இதே அதில் ஒரு பத்து இருந்துச்சுன்னால் அதுக்கு ஒரு அமௌண்ட்டு வரும் இப்போ வீடும் கம்பெனிக்கும் போடுறது ஒன்று கிடையாது இப்போ வீட்டுக்கு ஒரு மாதிரி போடுவோம் கம்பெனிக்கு ஒரு மாதிரி போடுவோம் ஓகேங்களா ஆனால் கம்பெனிக்கு ஒரு மாதிரி ஒரு ரேட்டில் வரும் வீட்டுக்கு ஒரு மாதிரி ரேட்டில் வரும் உங்களுக்கு தரமாக இருந்துச்சுனால் ரேட்டு எச்சு வரும் இதே தரம் கம்மியாக இருந்துச்சுனால் ரேட்டு கம்மியாக வரும் உங்களுக்கு அவ்வளோ தான் வேறு அது போக நார்மலாக வீட்டுக்கு போகிற மாதிரின்னா உங்களுக்கு ஒரு ஃபைவ் ஃபைவ் தௌசணுக்குள்ளே முடிகிற மாதிரி பண்ணிக்கலாம் வந்து பார்த்தா தான் என்ன நேரில் சொல்ல முடியும் ஓகேங்களா நாளைக்கு சாயங்காலம் நாலு மணிக்கு வரணுங்களா சரி சரிங்க வீட்டில் யாருங்க இருப்பா அப்போ அந்த டையத்தில் நீங்கள் இருப்பீங்களா சரி ஓகேங்க நீங்கள் மறக்காமல் காலையில் ஒரு தடவை ஞாபகப்படுத்துங்க நான் வேறு பக்கம் வேலைக்கு போயிடுவேன் சொல்லுங்க நான் ஏதாச்சும் மெட்டிரியல் வாங்கிகிட்டு வர மாதிரி இருந்துச்சுனால் அப்படியே வாங்கிட்டு வந்துடுறேங்க ம் சரி ஓகேங்க